பிரியாணி நான் செய்கிறேன் மொதல பாத்திரம் வைக்கணும் அதுக்கு அப்பறம் எண்ணெய் ஊற்றணும் அதுக்கு அப்பறம் பட்டை லவங்கம் சோம்பு இதலாம் போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயம் போடணும் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி கொஞ்சம் லைட்டாக தயிர் ஊற்றி நல்லா கொழ கொழனு நல்லா வதங்கின பிறகு மட்டன் எடுத்து போடணும் நல்லா அதில் கொஞ்சம் கொழம்புற மாதிரி வெந்த பிறகு மசாலாவை போட்டு நல்லா குழைய வேக வைச்சி அதுக்கு அப்பறம் தண்ணி அளவு எவ்வளவு ஒரு டப்பா அப்படின்றது ஒரு கிலோ தண்ணின்றது அப்படி அளந்து ஊத்திட்டு நல்லா தண்ணி கொதித்த பிறகு அரிசியை போட்டு நல்லா மூடி விட்டுர்றன் மூடிட்டு அந்த நல்லா வெந்த பிறகு திறந்து பாக்கிறேன் அது வெந்திருக்குதா எப்படி இருக்குதுனு பார்த்து அதுக்கு அப்பறம் கொத்தமல்லி புதினாலாம் போட்டு இறக்கிட்டு அது எப்படி இருக்குதுனு பார்த்து இறக்கிர்றேன் அதுக்கு அப்பறம் இது இப்போ எனக்கு செய்ய வேண்டியது இதுக்கு முன்னாடி நான் செஞ்சது எனக்கு நிறையா தண்ணி வைச்சி கொழ கொழனு ஆக்கிட்டேன் அது எனக்கு செய்ய தெரியல இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குனு நார்மலாக நல்லா செய்கிறேன்